நான் பார்த்த ராக் கிளைமிங் பிளேஸ் அழகானது அப்படினாலே பேங்களூர் தான் ஏன்னால் பேங்களூரில் வந்துட்டு இருக்கற எல்லா பிளேஸுமே நல்லா இருக்கும் அதில் ராக் கிளைமிங் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவுமே நல்லா இருக்கும்னு என் ஃபரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க அவங்க ஒரு டூ மந்த் முன்னாடி தான் போயிட்டு வந்தாங்க அது ரொம்பவுமே அழகான பிளேஸ்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான் சின்ன வயசில் இருந்தே அதுக்கான ப்ராக்ட்டீஸ் அதுவும் இல்லாமல் சின்ன சின்ன ஹில்ஸ் எல்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் எனக்கு அது நல்லா இருக்கும் நீயும் போயிட்டு வா அப்படினு சொல்லி என் ஃபரெண்ட்ஸ் சட்ஜஸன் பண்ணியிருக்காங்க ஸோ நான் பார்த்ததுலையே வந்துட்டு அழகானதுனால் பேங்களூர் தான் சொல்லுவேன்